நீச்சல் என்பது சிறந்த பயிற்சி ஆகும் இது உடலுக்கும் மனதுக்கும் நல்லது நான் நீச்சல் கற்க இதுவரையில் யார்க்கும் உதவி செய்தது இல்லை ஏனென்றால் எனக்கு நீச்சல் தெரியாது நான் சிறு வயதில் ஆற்றில் குளித்து கொண்டு இருக்கும் போது நான் நீரில் மூழ்கிவிட்டேன் பிறகு எனது உறவினரான ஒரு அண்ணன் அப்பொழுது குளித்து கொண்டிருந்தார் அவர் தான் எனது தலை முடியில் இழுத்து என்னை காப்பாற்றினார் அவரை நான் இந்த நேரத்தில் நினைவு கூறுகிறேன் அவர் பெயர் இமானுவேல் அப்படி இது போன்ற கடினமான சூழ்நிலையில் நான் யாருக்கும் உதவி செய்தது இல்லை ஏனென்றால் அது போன்ற சூழ்நிலை எனக்கு அமையவில்லை